இப்போ பார்த்திங்கனா நான் வந்து ஒரு சாரி ஆடர் பண்ணிருந்தேன் அது எதில் ஆடர் பண்ணியிருந்தனா மீஸோவில் ஆடர் பண்ணியிருந்தேன் அது என்ன கலருனால் எல்லோ கலர் ப்ராடக்ட் வந்து செம்மயா இருந்துச்சு எப்படின்னா ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மீஸோவில் தான் ஆடர் பண்ணிருந்தேன் ஆடர் பண்ணி ஒரு ரெண்டு நாளில் எனக்கு வந்து கொடுத்தாங்க அதுமட்டுமே இல்லாமல் ப்ரைஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது குவாலிட்டியுமே சரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்போது நினைக்கும்போது இதுக்கு அப்புறம் நம்ப மீஸோவில் தான் எதாக இருந்தாலும் வாங்கணும்னு அப்படின்னு ஒரு மன நிலைக்கு நான் வந்துட்டேனே சொல்லலாம் அந்தமாதிரி அந்த எல்லோ சாரி வந்து நான் மொபைலில் பார்க்குறதுக்கு கூட டிஃபரெண்ட்டாக இருக்கே நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருக்கும் அப்படினு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன் ஆடர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு செம்மயா இருந்துச்சு ப்ராடக்ட்டு இனிமே நான் ப்ராடக்ட்டு இதில்தான் வாங்கணும்னு நினைக்கிறேன்